என்னை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் அப்படின்றது ரொம்பவும் அடிப்படையான அத்தியாவசியமான ஒன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மின்சாரம் இல்லாமல் நம்மளால மோ மோஸ்டாக எதையுமே பண்ண முடியாது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கனா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் மின்சாரம் இல்லாமல் தான் இருந்தாங்க ஆனால் அவங்க வேலை எல்லாத்தையுமே அவங்களே ப பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து மனுஷங்க செய்யக்கூடிய வேலையையும் மிஷின் செய்யற மாதிரி மாற்றிட்டாங்க அது எல்லாத்தையுமே வந்து மின்சாரமும் வந்து ரொம்பவும் முக்கியமானது தான் சொல்லுவேன் கிராமப்புறங்கள்லியும் வந்து பார்த்தீங்கனா மின்சாரம் நல்லாவே நிறையவே எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க சிட்டியில தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாமல் கிராமத்துலயும் வந்து பார்த்தீங்கனா நிறையவே எல்லாமே மின்சாரம் தான் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் முக்கியமா இந்த விவசாயத்தில் பார்த்தீங்கனா அந்த காலத்தில் வந்து விவசாயம் வந்து விவசாயத்தில் தண்ணி பாசை தான் கால்வாய்கள் வெட்டி தான் பூசுவாங்க ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த மோட்டர் போட்டு அந்த மாதிரி வந்து மின்சாரம் யூஸ் பண்ணி நிலத்தில் வந்து பயிர்களுக்குலாம் வந்து தண்ணியை வந்து பாய்ச்சுறாங்க அதுனால இப்ப தண்ணி வந்து அந்த மாரி இப்போ கால்வாய்லாம் எத்துனோம்னு பார்த்தீங்கனா அது வந்து தண்ணி போகறதுக்கு வந்து ஒரு சில டைம்மில் வந்து ஒழுங்காக போகாது இதுவே நம்ப இதை மோட்டர் போட்டு போகறதுனால தண்ணி எல்லாம் பயிர்களுக்கும் சீராக போகுது அதனால் நல்ல விளைச்சலும் வந்து நம்பளுக்கு நிறையவே கிடைக்கிது அந்த மின்சாரம் இப்போ வந்ததுனால விவசாயத்துலயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது விளைச்சல்லாம் நல்லாவே வருது கிராமங்கள்லையும் வந்து பார்த்தீங்கனா நிறைய பேர் வந்து இந்த மின்சாரத்துனால வந்து ஸ்ட்ரீட் லைட்லாம் போடுறாங்க ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டால் ஃபர்ஸ்ட்டுலாம் வந்து யாருமே அவ்வளோவும் வெளியேலாம் இருக்கமாட்டாங்க அதனால வந்து வெளியே போகறதுனாலே கரண்ட்லாம் அது அப்போலாம் இருட்டில் எதுனா போனோன்னா பயப்புடுவாங்க இப்போ இந்த மின்சாரம் இருக்கறதுனால கிராமப்புறங்கள்லாம் இதை தெருவிளக்கு போட்டு எல்லாரும் இப்போ பயம் இல்லாமல் வர எல்லாம் தைரியத்தோட வந்து வெளியே போகணும் வரணும் வேலைக்கு போகறவங்கள்லாம் தைரியத்தோடவே போகறாங்க வராங்க அதுவும் அதே மாதிரி விவசாயத்துலயும் நல்லாவே இந்த மின்சாரம் வந்து நிறையவே நல்லாவே உபயோகிக்கிறாங்க